ஹலோ சார் ஸ்ரீ சாஸ்தா ரெஸ்டாரண்ட்டா சார் இந்த வெரைட்டீஸுலாம் உங்களுக்கு உங்க ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸுன்னாங்க சார் ஆலு பல்லாக்கு ஆலு பல்லாக் மட்டர் பன்னீரு வேற எதனா வெரைட்டீஸ் இருக்குது சார் உங்கள்து ஹோட்

இது ஸொமேட்டோல்லாம் வருவாங்களா சார் பார்சல் பண்ண பார்சலில் அப்படியே வந்துருங்களா நம்ப

ஆலு ஆலு பல்லாக்கு எவ்வளோ சார் ஆகுது நூற்றி இருபது ரூபா மட்டர் பன்னீர் சார் இது ஒரு ரெ ரெண்டு போட்டிருங்க சார் மட்டர் பன்னீரு ஆலு பல்லாக்கு ஒரு நாலு இது போட்டிருங்க வேறு என்ன சார் உங்கள்கிட்ட இருக்குது ஃபேமஸான ஐட்டம் சிக்கன் தந்தூரி போட்டிருங்க சார் சிக்கன் தந்தூரி ஒரு அரை கிரில்லில் சிக்கன் ஒரு ஆஃபு ஒரு மட்டனு ஆ மட்டன் பிரியாணி போதுங்க சார்

இது ப்ரான் இருந்தால் கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார் ப்ரான் ஃப்ரையும் ஒரு பிரியாணி ஆ ப்ரான் பிரியாணி இது எல்லாமே ஆர்டரு இது போட்டுவிட்டேன் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள் சார் இப்போ நான் ஜிபேயில் அனுப்பி விட்டுறேன் அ ஃபோன் ஆ ஆம்ப்லேட்லாம் வேணாம் சார் நான் ரத்தப் பொரியல் வேணாம் சார் ஆஃப் பாயில் வேணா ரெண்டு போட்டுக்கொங்க சார் ஆ அவ்வளோ தான் சார் ஆ பிரியாணி போடுங்க சார் பிரியாணி ப்ரான் மன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆலா புலா ரெண்டு மட்டன் பன்னீர் போதும் சார் ஐஸ்கிரீமு பாட் ஐஸ்கிரீமு சொன்னீங்கள்ல ரெண்டு ஐஸ்கிரீமு போட்டுங்க சார்

ஆ ரைட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்